நான் நான் வந்து பலமுறை நான் அதிகமாக படிச்ச புக் எதுன்னு சொன்னால் அப்துல்கலாம் உடைய வாழ்க்கை வலா வரலாறு அப்துல்கலாம் பத்தி தான் நான் நிறைய படிப்பேன் ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் கஷ்டப்பட்டு படிச்சி சின்ன வயசில பேப்பர்லாம் வா வீடு வீடாக போய் பேப்பர் போட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து படிச்சு அப்படிப்பட்ட முன்னுக்கு வந்து அப்புறம் ஃபீ அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ் அதா ஃபே ஃபிசிக்ஸ் எடுத்து படிச்சு காலேஜில் அப்பறமாக என்ன செஞ்சார் விமா அதாவது விண்வெளி ஆராய்ச்சிக்கு ஒரு ஏவுகணையை விட்டார் அப்போ நம் நாட்டோடைய குடியரசுத் தலைவரானார் அப்போ சின்ன வயசுலருந்தே அவர் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்ததனால் அவரால் நல்லா படிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுது நம்ப எல்லாருடைய வா வா கனவுலையும் வாழ்க்கையிலையும் எல்லாருடைய மனசுலையும் நம்ம அப்துல்கலாம் உடைய ஃபோட்டோ நம்பளை நினைவாக இருக்கு அவருடைய அறிவுனாலையும் அவருடைய விடா முயற்சினாலையும் அவர் உடல் உழைப்புனாலையும் அவர் வந்து இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்துக்குறார் அவர் வந்து நம்பளுக்கு ஏவுகணை விட்டு நம்ம நாட்டுக்கே பெருமை சேத்தவர் குடியரசுத் தலைவராக இருந்தவர் அதனால் எனக்கு அவருடைய புத்தகத்தைதான் நான் மீண்டும் மீண்டும் படிப்போம் ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டதனால எல்லாமே இவர் வந்து அனுபவ ரீதியாக அவருக்கு நல் எல்லா நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் கஷ்டப்பட்டு அறிவாலையும் அவர் முன்னுக்கு வந்தவர் அதனால் என்ன செய்ய அப்துல்கலாமுடைய புக்கைதான் எனக்கு மீண்டும் மீண்டும் படிப்பேன் அதாவது இளைஞர்களை பார்த்து அவர் என்ன சொன்னார் இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படினு சொன்னார் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் எதை பற்றி சொன்னாருன்னா நீங்கள் எதை ஆகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுவாகவே கனவு காணுங்கள் டெய்லி நினைச்சு நீங்கள் அதை செய்ங்க அந்தக் கண் அந்த நினைவு ஒரு நாள் கனவு அதாவது அந்த கனவு ஒருநாள் உங்களுக்கு நினைவு ஆய்டும் நீங்கள் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சீங்கனா அதோடைய முழு முயற்சி நீங்கள் செய்ங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆயிரலாம் அதேமாரி டாக்ட்ரு ஆகுமா இன்ஜினியர் ஆகணுமா போலீஸ் ஆகணுமா டீச்சர் ஆகணுமா அதாவது அறிவியல் அறிஞர் ஆகணுமா ஒரு சான்றோன் ஆகணுமா ஒரு இந்த மாதிரி நீங்கள் நினச்சி எதுவாக நினச்சி படிக்கிறீங்களோ நீங்கள் அதுவாகவே உங்களோட கனவு நனவாய்டும் நீங்கள் டெய்லியும் கனவு காணுங்கள் ஒரு நாளைக்கு அது நல்ல நினவாய்டும் சொல்லி இளைஞர்களை பார்த்து சொன்னார் அதனால் ஒரு இளைஞர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நம்ம நாட்டுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் டாக்டர் அப்துல்கலாம் ஐயா அவர்கள் அதனால தான் நான் அவருடைய புத்தகத்தை நான் திரும்பத் திரும்ப பார்க்கறேன் அவருடைய புத்தகமாக இட்டு அதை ஒரு திரைப்படமாக ஆக்கவும் நான் விரும்புகிறேன்